வந்து ஒரு தோட்டம்னா அது ரொம்ப அழகானது அதை வந்து எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஸிஃபிக்கான ஒரு ப்ளேஸ் வேணும் நல்ல சுத்தப்பத்தமான ஒரு ப்ளேஸ் வேணும் இல்லாட்டி அந்த ப்ளேசை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரியெல்லாம் வெச்சு தோட்டத்தை வந்து அழகாக்கறதே ரொம்ப அழகானது தான் ஏனால் இந்த காலத்தில் மரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆக்சிஜனுக்கு ஸோ நம்மளுக்கு இயற்கையான பொருட்கள் இருந்தால்தான் நல்லா இது பண்ண முடியும் நல்லா சுவாச சுவாசிக்க முடியும் இது வந்து முற்ற வீட்டுக்கு மின்னாடி வெக்கலாம் மாடி தோட்டத்திலையும் வெக்கலாம் அது வந்து மாடி தோட்டோம்னா மாடி தோட்டத்தில் வந்து ஒரு டப் மாதிரி வைச்சு அதை மண் கொட்டி அதுக்கு ஒரு விதை வைச்சு அதை வந்து பராமரிக்கலாம் ஏன்னால் அந்த தோட்டோன்றது தோட்டத்தில் வந்து நிறைய பொருட்கள் செடி மரம் கொடி அதை மாதிரி பூக்கள் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் காய்கறியை தரக்கூடிய மடிகளை மரங்கள் அதுமாதிரி நிறைய நம்ம வைச்சு பயன்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னால் ஒரு நம்ம தோட்டத்த மெயின்டைன் பண்ணணுன்னா அதை வந்து ஒரு சன் லைட்டுக்கு எதிர்புறமாதான் இருக்கணும் ஏன்னால் அது ரொம்ப அந்த இதுக்கு வந்து கே நம்பளுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த செடிக்கு வந்து சன் லைட்டும் வாட்டர் தான் ஒரு நல்ல அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அது ரொம்ப நல்லது அந்த செடிக்கு அதுவுல்லாமல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட ஏன்னால் நம்ம எந்த இடத்துல வந்து வெச்சு நம்ம பராமரிக்கிறதில் தான் இருக்குது அது வந்து மேல் மாடியில் வெச்சா சன் லைட்டு நல்லா படும் சில இது வந்து எதுவுமே பண்ணாட்னால் சன் லைட்டில் இல்லாட்டினா வாடி போயிடும் அந்த மாதிரிலாம் வெக்காமல் இது நல்லபடியாக பராமரிக்கணும்